நான் வந்து ஒரு போர்ட்ரைட் வரைஞ்சேன் அந்த போர்ட்ரைட் வந்து ஒரு மேனை வரைஞ்சேன் ஸோ அந்த பேர்சனுக்கு வந்து நான் அந்த ஃபேஸ் ஃபேஸ் டீட்டெயிலிங் வந்து ரொம்பவே வந்து கஷ்டபட்டேன் ஏன்னா அந்த ஃபேஸ் டீட்டெயிலிங்ஸ் ரொம்பவே உன்னிப்பாக பார்த்து நுணுக்கங்களாக இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரணும் ஸோ அந்த பெயிண்ட்லேயே நான் அதை வரைஞ்சேன் நான் பென்சில் யூஸ் பண்ணாமல் ஒன்லி பெயிண்ட் ஒரு பேக் கலர் கொடுத்துட்டு அந்த பேக் கலர்ல வந்து நான் வந்து டார்க் கலர்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரா டீட்டெயிலிங்ஸ் எல்லாம் கொடுத்தேன் ஸோ அது எனக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு அது முடிக்கிறதுக்கு ஒரு மூணு நாலு நாள் தேவைப்பட்டுச்சி அதில் வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக நான் அதை கொண்டு வரணும்றது தான் என்னோடய மெயின் எயிம் ஏன்னா அது என்னோடய ஃபஸ்ட் முயற்சி அந்த முயற்சியில் நான் வந்து தோத்துடக்கூடாது அதுக்கப்புறமேட்டு நான் அந்த பார்த்து தான் நான் மற்ற விஷயங்களையும் வரைகிறத்துக்கு இன்ஸ்பையர் ஆவேன் ஸோ அதனால் நான் அந்த அதில் ரொம்பவே நான் கேர் கொடுத்து அது ரொம்பவே ரொம் அழகாக வரையணும்னு எதிர்பார்த்தேன் அதேமாதிரி என்னால் ஓரளவுக்கு ஜஸ்டிஃபைவ் பண்ண முடிஞ்சிச்சு அந்த டோன் அந்த ஹேர் அப்புறம் அந்த ஐஸ் அப்புறம் அந்த லிப்ஸ் அந்த நோஸ் அதெல்லாம் கரெக்டாக எந்தெந்த இடத் எந்த இடத்துல இருக்கணுமோ அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக என்னால் வரைய முடிஞ்சிச்சு பென்சில் யூஸ் பண்ணாமல் அதே மாதிரி நான் பென்சில் எரேசர் ரெண்டுமே யூஸ் பண்ணலை ஸோ அது தான் என்னோடய மெயின் மோட்டிவ் நான் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட்லே யூஸ் பண்ணி வரையணும் ஸோ இது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு